கேன் யூ ஸ்பீக் ஃபைவ் டிஸ்ட்டிக் நேம்ஸ் ஃபைவ் டிஸ்ட்டிக் நேம் சொல்லணும்னா நான் தர்மபுரி நான் இருக்கிறது வந்து தர்மபுரி மாவட்டம் அதில் பாலகோடு வட்டத்தில் இருக்கேன் அப்புறம் கிருஷ்ணகிரி அப்புறம் நாமக்கல் சென்னை காஞ்சிபுரம் அப்படின்னு கூட சொல்வேன் எனக்கு தர்மபுரி ரொம்ப பிடிக்கும் தர்மபுரி வந்து கூலிங்கான ஏரியா இந்த ஏரியாவிட்டு வேற ஏரியாவுக்கு போனால் செட்டே ஆகாது கொஞ்ச நாள் சென்னையில இருந்தேங்க அது பிடிக்கவே இல்லை என்னவோ நம்ம ஏரியானா அவங்க சொந்த ஊருனால் அது ஒரு கெத்துதான் தர்மபுரினால் கெத்துதான்